இப்போ கரண்ட்டு பற்றி பேசணுன்னா கரண்ட்டு வந்து ஒரு காற்று அடிக்குது காற்று அடிக்கும்போது ஒரு லைன் ஒன்றோட ஒன்று பட்டுச்சினா கட் ஆகிடும் ஒரு அவர் கட் ஆகிடும் சீர் பண்ணி மறுபடியும் போட வெயி நாளில் வந்து அதிகம் நல்லா இருக்கும் மழை நாளில் தான் அதிகம் பிராப்ளம் வரவேண்டிய பி பிராப்ளம் அதேதான் கம்பம் சாஞ்சிடும் ஒன்றோட ஒன்று காற்று அடித்து மா அது நின்னுடும் இப்போ திடீர்னு போவாங்க போகும்போது அப்போ லைனில் போய் கட்டு சட்டுனு போய் ஹெல்ப்பர்ங்க சீர் பண்ணமாட்டாங்க பொழுது விடிஞ்சிதான் வந்து பார்ப்பாங்க அதுமாரி சூழ்நிலை ஆகும் போது தான் கரண்ட்டு கட் ஆகும் இப்போ காற்று அடிச்சினா பொதுவாக காற்று அடிச்சாலும் பொதுவாக நிறைய கட் ஆக வேண்டிய காத்தடி தான் மழை நேரத்தில் கம்பம் சாயும் ஒயரு லைன் அறுத்துக்கும் மரம் கெள உடச்சிகினு மரத்துமேல விழுந்துடும் பீஸ் போயிடும் அந்தமாரி பிராப்ளம் நிறைய அந்த நேரத்தில் தான் வரும் இப்போ வெயில் நாளில் அதிகம் வராது அதான் மழை நேரத்தில் தான் ரொம்ப பிராப்ளம்